நாங்களெல்லாம் இங்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கூட சேர்ந்து எங்கள் ஊரு பக்கத்தில் இருக்கிற குட்டையில் மீன் பிடிக்க போவோம் அங்கே போய் நாங்கள் நிறையா பேர் இருந்தோம்னா வலை வலை போட்டு மீன் பிடிப்போம் இல்லை அளவாக தான் போயிருக்கோம்னா தூண்டில் எடுத்துட்டு போய் தூண்டிலில் மீன் பிடிப்போம் தூண்டிலில் மீன் பிடிச்சா மீன் அளவாக தான் கிடைக்கும் வலை போட்டு பிடிச்சோமுன்னா கொஞ்சம் நிறையா கிடைக்கு இந்த மீன் பிடிக்கிற இதில் நாங்கள் போட்டி வச்சுக்குவோம் போட்டி வெச்சு யார் நிறையா பிடிக்கிறா யார் கம்மியா பிடிக்கிறானு போட்டிகள் வெச்சு இது பண்ணுவோம் நிறையா பிடிச்சோம்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் மிச்சம் இருக்க பேலன்ஸை நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தருவோம் இன்னும் நிறையா பிடிச்சோம்னா எங்கள் ஊரில் மீன் பண்னை இருக்குது அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்குவோம் இது இப்படியெல்லாம் மீன் பிடிச்சிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் இருந்தாலும் பாட்டுலாம் பாடிட்டு சவுண்டெல்லாம் விட்டுட்டு இருக்க மாட்டோம் இப்படி நாங்கள் மீன் பிடிக்கிறக்கு கேங்கா போனால் இங்கே எங்கள் வீட்லலாம் திட்டுவாங்க